எங்கள் பகுதியில் உள்ள பராமரிப்பு விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கால்பந்து கிரிக்கெட் இது எல்லாமே இருக்குது அதை எல்லாத்துலேயுமே வந்து வாரத்தில் ஒரு நாள் போய் அந்த இடத்தல்ல போய் நல்லபடியாக விளையாண்டு இடத்துகள சுத்தம் பண்ணி வரும்போது அந்த இடத்துல எந்த ஒரு தீமை இல்லாமல் எந்த அந்த இடத்துக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து கால்பந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான இ வழிமுறைகளை பின்பற்றி வாரத்தில் ஒரு நாள் எல்லாேரும் போய் நல்லா அந்த இடத்த யூஸ் பண்ணி எங்களை கற்றுக்குவோம் அந்த மாதிரி விளையாட்டு தளங்களை எல்லாம் நாங்கள் ரொம்பவே அதிகமாக உபயோகப்படுத்துவோம் அது வந்து எங்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எங்களை நாங்களே வந்து ஒரு படி வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள மறக்கறக்கு உதவும்